போடோ மொழி பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து அறிவிச்சுட்டாங்க அது எப்போ அறிவித்தாங்கன்னா அரசியலமைப்புச்சட்டம் எட்டாவது அட்டவணையில போடோ டோக்ரி மைதிலி ஷாந்திலி போன்ற மொழிகள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் சேர்த்திருக்காங்க அதனால மொத்தம் வந்து இப்போது இருவத்திரண்டு மொழி ஆகிடுச்சி அதை சேர்த்ததுனால அதனால் வந்து அதிகாரபூர்வமா போடோ மொழியை வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்ததுனால தமிழ் மொழிக்கும் போடோ மொழிக்கும் பங்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்குது பெங்காலி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் திரிபுரா அசாம் ஜார்கண்ட் போன்ற மாநிலங்களில் வந்து இப்போ பெங்காலி பேசுறாங்க ஸோ அதனால் தமிழ் மொழிக்கும் பெங்காலி போடோ ஆகிய மொழிகளுக்கும் தொடர்பு இருக்குது